ஆ ஹலோ ஆ ஆமாம் நான் சுவேதா தான் பேசுகிறேன் யார் பேசுறா ஆ சொல்லுங்கள்ம்மா ஓ அப்படியா மேம் இல்லை மேம் இன்னும் ஒன் வீக்கில் எக்ஸாம் வரும் வருது ஸோ அதனால இப்போ லீவ் கேட்டா என்ன சொல்லுறது அதுவும் ஃபோர் டேஸ் கேட்குறீங்களே லீவு நீங்கள் சொல்லுறது புரியிது தான் மேம் இருந்தாலும் ஃபோர் டேஸ்ஸுங்கறது கொஞ்சம் இங்கே வேறு சுச்சுவேஷன் வேறு இப்போ வந்து எக்ஸாம் வருது இவன் வேறு நல்லா படிக்கிற பையனா ஒரு டல்லான பையனா இருந்தா கூட சரி ஓகேன்னு விட்ருலாம் வந்து எல்லா ஸ்டாஃப்பும் சொல்லுறாங்க நல்ல பையன் நல்லா படிக்கிறான்னு ஸோ நான் என்ன பண்ணுறது எனக்கு கொஞ்சம் நான் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டுதான் சொல்ல முடியும் ஒரு டூ டேஸ்ஸா இருந்தா கூட ஓகேன்னு விட்லாம் நீங்கள் ஃபோர் டேஸ் எப்படி கேட்குறீங்க கொஞ்சம் கஷ்டந்தான் ஸோ உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு புரியிது பட் இருந்தாலும் என்னால் எதுவும் பண்ண முடியாது நான் ஒரு எனக்கு நீங்கள் ஒரு பேரன்ட்ஸாக பேசுறீங்க பட் ஆனால் ஒரு டீச்சர்ல ஸோ எனக்கும் பிள்ளைங்க மேலே அக்கறை இருக்கு தான் பட் இருந்தாலும் அவங்க படிப்பும் எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ படிப்பை இது பண்ணிவிட்டுதான் இதுக்கு போவணுங்கிறது கொஞ்சம் என்ன சொல்லுறது ஒரு தப் நல்ல விஷயந்தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் வந்து என்னால் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது ஏன்னா மற்ற ஸ்டாஃப்கிட்டையும் நான் பேச வேண்டியது இருக்கு நிறையா விஷயோம் ஸோ அதனால த அதுவும் இது வந்து நார்மல் எக்ஸாம்ன்னா கூட ஒரு டெஸ்ட்ன்னா கூட விட்டுறலாம் இது ஒரு மிட்டர்ம் டெஸ்ட்டு மாதிரி வருது ஸோ அதனால் வந்து ப்ரின்ஸ்பல் கிட்டலாம் இது இது ரேங்க் கார்ட்லாம் வந்து காமிக்கணும் ஸோ இது மாதிரி ஆப்சன்டுன்னு இருந்துச்சுன்னா கேட்பாங்க ஸோ அதுக்கு நான் பதில் சொல்லணும் அதனால் நான் வந்து என்னென்னு கேட்டுவிட்டு நான் உங்களுக்கு ஈவினிங் மெசேஜ் பண்ணவா மேம் ஆ ஆ ஆ ஆமாம் சொன்னாங்கதான் டியூஷன்லாம் போறேன்னு சரி ஓகே அதான் நல்ல பையன் நல்லா படிக்கிறான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இங்கே சரி நான் வந்து நான் கேட்டுவிட்டு என்னென்னு நான் உங்களுக்கு ஈவினிங் கால் பண்ணுறேன் மேம் ஈவினிங்குள்ளே நான் எப்படியும் உங்களுக்கு நான் என்னென்னு சொல்லிவிட்றேன் ஆ ஆ சரி ஓகே மேம் ஆ ஆமாம் லீவ் லெட்ரில் உங்களோட சிக்னேச்சரும் போட்டு கொடுத்துடுங்க நான் என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஈவினிங்குள்ளே கால் பண்ணி சொல்கிறேன் மேம் ஆ ஓகே தேங்க் யூ